இந்தியா பொருளாதாரம் வந்து இப்போ வந்து வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டுதான் இருக்கு முதல்ல இருந்ததுக்கு இப்போ வந்து பரவாயில்லை ஏன்னா வந்து இப்போது கூகுள்பே பேடிஎம் இந்தமாதிரி இருக்கிறதுனால வந்து எல்லா மக்களுக்கும் சௌகரியமா இருக்கு ஏன்னா இந்த இப்போ வந்து சின்ன பெட்டிக்கடையிலேருந்து எல்லா கடையிலும் இருக்கு இருக்கிறதுனால வந்து யாரும் கையில் காசு கொண்டு போக வேண்டிய பிரச்சனை இல்லை கையில் காசு கொண்டுப் போனால் தொலைஞ்சிடும் அப்படிங்கிற ஒரு பயம் இல்லை எல்லாம் சேஃப்டியாக பேங்க்கில் இருக்கு தேவைப்படுற அளவுக்கு மட்டும் நம்ம வந்து கூகுள்பே பேடிஎம் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டால் நாங்கள் எல்லாத்துக்கும் சௌகரியமா இருக்கும் இதனால் வந்து ரொம்ப சௌகரியமா இருக்கு ஒரு நம்ம தமிழகத்துலேயே இந்தியா பொருளாதாரம் தான் வந்து ரெண்டாவது இடமா இருக்கு அப்புறம் வந்து கவர்மெண்ட் வந்து மக்களுக்கு தேவையான பொருள் இருந்துச்சுன்னா அதுவந்து மக்களுக்கு மக்களுக்கு போக அதுக்கப்புறம் தான் வந்து ஏற்றுமதி பண்ணுறாங்க மக்களுக்கு இல்லாமல் அதை வந்து ஏற்றுமதி பண்ணுறதில்ல அதனால வந்து கவர்மெண்ட் வந்து இப்படி இருக்கிற பண்ணுறதுனால மக்கள் தொகை மக்களுக்கும் சௌகரியமா இருக்கு இப்போ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லா இருக்கு